ஹலோ கிராண்டின் ஹோட்டலா ஓகே ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணியிருந்தன் சிக்கன் ஃப்ரைட் ரைசும் சிக்கன் பிரியாணியும் அதே ஆர்டர் இப்போ எனக்கு திருப்பி வேணும் ஒரு ஒன் ஹார்க்குள்ளே உங்களால் டெலிவரி பண்ண முடியுமா ஓகே நான் அமௌன்ட் வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்றன் ஓகே வா ஆ டேஸ்ட் நல்லாருந்துச்சு அதனால் தான் நாங்கள் திருப்பி கேக்குறோம் ஆ ஓகே தேங்க் யூ